திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிறந்து வளர்ந்து பள்ளி படித்து இன்றைய தினம் பத்திரிகைத்துறையில் பணியாற்றி வருகின்றேன் நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் தற்போது இருக்கின்ற கான்வென்ட்டுகள் அன்றைய தினம் இல்லை அரசு பள்ளிகள் மட்டும் இருந்தன அவற்றில் இருக்கின்ற ஆசிரியர்கள் சொல்லி தருகின்ற பாடங்களை நன்கு கூர்ந்து கவனித்து படித்து என்னை நானே வீட்டுக்கு வந்து திரும்ப படித்து மனப்பாடம் செய்து தேர்வுகளில் நன்றாக எழுதி டூஷனுக்கு செல்லாமல் படித்து பாஸ் செய்து இன்றைய தினம் பட்டதாரியாகவும் பத்திரிக்கைத்துறையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்து வருகின்றேன் பொதுமக்களுக்கு செய்கின்ற உதவிகள் மூலம் இறைவனை நாம் உணரலாம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் நான் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகின்றேன் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண முடியும் அதேபோல் நம்மளுடைய எண்ணம் எண்ணங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அமையும் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் அதேபோல் புலால் உண்பத அனைவரும் தவிர்க்கவேண்டும் வாடிய பயிர் எல்லாம் கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்கின்ற கூற்றின் படி

புலால் உண்பதை கடந்த முப்பதாண்டுகளாக தவிர்த்து விட்டேன் அனைவரும் அமைதி சமாதானம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை ஆகிய கொள்கைளை கடைப்பிடித்து தினந்தோறும் தியானம் செய்து வந்தால் நாட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது